தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் பா தர்மபுரி டிஸ்டிரிக் பார்த்திங்கன்னா தீர்த்தமலை தீர்த்தமலையில் பார்த்திங்கன்னா நிறைய புண்ணிய ஸ்தலம் அது புண்ணிய ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நல்லவங்களெலாம் போய் பார்க்கும் போது குளித்துட்டு வரும் போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற நல்லவங்களுக்கு குளிக்கும் போது தண்ணி வரும் கெட்டவங்க குளிக்கும் போது தண்ணி வராது அது அடைக்கப்படும் ஏன்னால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவங்க பாவம் செஞ்சவங்க புண்ணியம் செஞ்சவங்க மர்மம்னு பார்க்கும் போது அதுதான் மர்மம் தர்மபுரி அந்த தீர்த்தமலையில் பார்த்திங்க அந்த குரங்குங்க வழியாக அது அடைச்சிக்கும் அடைச்சி பிடிச்சிக்கின்னு ஒவ்வொருத்தடையும் நல்லவங்க குளித்தா அனுமதிக்கும் கெட்டவங்க குளித்தா மறுக்கப்படும் இதுதான் தீர்த்த மலையிலுள்ள வரலாறு அதே போல் பார்த்திங்கன்னா தர்மபுரி மாவட்டத்திலன்னு பார்த்திங்கன்னா கால பைரவன் கோயில் அதாவது கால பைரவன் கோயில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலயே எங்கேயும் கிடையாது தர்மபுரி மாவட்டத்தில் தான் அந்த கோயில் ரொம்ப ரொம்ப ரொம்ப புண்ணிய ஸ்தலம் பண்ண கோவில் இந்த புண்ணிய ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு நட்சத்திரங்கள் இருக்கும் பன்னெண்டு நட்சத்திரத்தில் போய் கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வேண்டி விரும்பி நட்சத்திரத்துக்கு அதாவது வந்து கோயிலினுடைய மேல் பகுதி இது மேல் பகுதியில் வந்து அந்த நட்சத்திரம் என்ன ராசி அப்படின்றத பார்த்திங்கன்னா அந்த ராசிக்கு நேராக நின்று கால பைரவனை வணங்கிட்டு வந்தீங்கன்னால் கல்யாணம் ஆகாத தோஷங்கள் கூட நீங்கி கல்யாணம் நடைபெறும் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா தேய்பிறை அஷ்டமி அப்படின்ற தேய்பிறை அஷ்டமியில் பயிரங்கமான கூட்டம் நிறைய நிறைய கூட்டம் வண்டி நிறுத்த தமிழ்நாடு ஆந்திரா கேரளா சுற்றியுள்ள மாநிலங்கள்னு அடுத்தடுத்து இருக்கிற மாவட்ட மாநிலத்திலிருந்து நிறைய வந்து கும்பிட்டு போவாங்க அந்த தேய்பிறை அஷ்டமி அன்றைக்கி சிறப்பு வாய்ந்த கோவில் எதுன்னு பார்த்திங்கன்னா கால பைரவன் கோயில் அதே போல் பார்த்திங்கன்னா தர்மபுரி மாவட்டம் வெள்ளிச்சந்தி அருகே உள்ள சென்னகேஸ்வர பெருமாள் அது புரட்டாசி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னால் ஐந்து மாதங்களும் சிறப்பு வாய்ந்த கோயில் நினச்சது நடக்கக்கூடிய கோவில் சென்னகேஸ்வர பெருமாள் இந்த சென்னகேஸ்வர பெருமாள் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தர்மபுரி டூலருந்து பாலக்கோடு வழியே வெள்ளிச்சந்தி வழியாக போயிட்டு போகணும் அந்த கோயில்னு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்குள்ளே சென்னகேஸ்வர பெருமாள் அந்த புரட்டாசி ஐந்து மாதங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ரொம்ப பஸ் வசதியே இல்லாத ஊரில் கூட பஸ் வசதி ஏற்படுத்தி தரும் நிர்வாகம் அந்த நிர்வாகத்து வழியாக போயிட்டு வரும் போது அந்த ஐந்து மாதங்களுக்கும் சிறப்பு வாய்ந்த மீறி வண்டி டூவீலரில் இருக்கிறவங்க போகிறாங்க வராங்க ஒவ்வொரு மாதமும் போ போயிட்டு வராங்க அதே போல சிறப்பு வாய்ந்த இது மர்மங்கள் நிறைந்த இது பார்த்திங்கன்னா இந்த ஊர் மலை என்னா ஊர் மலைனா கொல்லிமலை வந்து பார்த்திங்கன்னா வத்தல் மலை வத்தல் மலையில் பார்த்திங்கன்னா நிறைய மூலிகைப் பொருட்கள் கிடைக்கும் நல்லா மூலிகை பொருள் சுவாசிக்கிறதுக்கு நல்ல காற்று நல்ல தரமான சுவாசிக்க மனிதனுடைய இயற்கையை வந்து பழைய இயற்கை வைத்தியம் பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் கிடைக்க வேண்டிய பொருள் கொல்லிமலையில் நிறைய நிறையா அந்த சளி தொந்தரவு இருக்கிறவங்க இந்த ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொல்லிமலை போயிட்டு வந்தால் நல்ல சிறப்பு வாய்ந்ததாக கொல்லிமலையில் இருக்கிறது